இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தமிழை வந்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எல்லாமே இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தமிழில் தான் இருக்கணும் தமிழை தான் வளர்த்துட்ருக்குறாங்க அதுமாதிரி நிறைய இயக்கங்கள்லேயும் வந்து தமிழ வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் இனிமேலும் வந்து தமிழ் வந்து பாதுகாக்கப்படுன்னு நினைக்கிறேன் நான்